இப்போ திருவாரூர் மாவட்டத்தில் ஒரு பிரபலமான இது நிறையா இருக்குது சாப்பாடு வந்து வாசன் ஹோட்டலெல்லாம் இருக்குது வாசன் ஹோட்டல் ஐயங்கார் பேக்கிரி நிறையா இருக்குது நிறையா இருக்குது நல்லா போய் சாப்பிட வாசன் ஹோட்டலுக்கு போகலாம் ஐயங்கார் பேக்கிரி நெற நிறையா பேக்கிரிஸ் இருக்குது திருவாரூர் மாவட்டத்தில் மிக பிரபலமானது திருவாரூர் தேருன்னு சொல்வாங்கள் அதேமாதிரி சாப்பாடுனு கேட்டால் வாசன் ஹோட்டல் ஐயங்கார் பேக்கிரி ஒரு ரோ சிறந்த முறையில் தான் அங்கே சாப்பாடு செஞ்சிகிட்டு இருக்காங்கள் நீங்கள் நம்மள் போய் எங்கெங்க சாப்பிட போகலான்னா ஐயங்கார் ஹோட்டலுக்கு போகலாம் வாசன் ஹோட்டலுக்கு போகலாம் அருண்ஸ் ஹோட்டல் போகலாம் ஹோட்டலு நிறையா ஹோட்டல் இருக்குது நம்ம நல்ல தரமான சாப்பாடு சாப்பிட திருவாரூர்ல எங்கெங்க போகலான்னா இந்த மூணு ஹோட்டல்ல இந்த ஒரு மூணு ஹோட்டலையும் போகலாம் இந்த மூணு ஹோட்டலும் ரொம்ப தரமான ஹோட்டலாக இருக்குது திருவாரூர் மக்கள் போய் எங்கெங்க சாப்பிட்ணும் வாசன் ஹோட்டல் அருண்ஸ் ஹோட்டல் இதுமாரி எங்கே வேணாலும் போலாம் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் ஸ் அப்புடின்னா